ஆ ஹலோ சொல்லுங்கள் இது விகேஜி இன்ஸ்டிட்யூட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட காரைக்குடி ஆ மேம் சொல்லுங்கள் மேம் இந்த ஸ்கூலில் நல்லா இன்ஃபிராஸ்டக்ச்சர்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஃபெசிலிட்டிஸ் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார் உங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ சொல்லுங்கள் அதை நாங்கள் நல்லா பண்ணித் தருவோம் அதே மாதிரி டுவெல்த்தில் நம்ம டிஸ்டிரிக் ரேங்க் அந்த மாதிரி ஸ்டே ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் எங்களுக்கு போயிட்ருக்காங்க அதுனால் நாங்கள் நல்ல கோச்சிங் பண்ணுவோம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ தேங்க்ஸ்